இந்திய சுதந்திரப் போராட்டம் பற்றி சொல்லணும் அது வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப கொடுமையை அனுபவித்தாங்க அப்போது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இரநூறு வருடத்துக்கு மேல் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி புரிந்து ரொம்ப கொடுமையாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு தான் வந்து ஜாலியன்வாலா பாக் படுகொலை அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல வந்து ஒரு பஞ்சாப் மாநிலத்தில் வந்து ஒரு மைதானத்தில் வந்து எல்லோரும் ஒரு இந்தியர்கள் ஆயிரம் பேரு கூடி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து ஒரு கூட்டம் மாதிரி ஒன்று கூட்டி அதை பேசிகிட்டுருக்கும் போது அதை வந்து ஆங்கிலேயர் ஜென்ரல் டையருக்கு வந்து தெரிய வந்ததுனால் அவங்க சிப்பாயிகள்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களை அங்கே துப்பாக்கி போன்ற ஆயுதங்களால் வந்து அந்த மக்களெல்லாம் வந்து சுட்டு தள்ளினாங்க ஏறக்குறைய ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து அதில் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்களோடய வாழ்க்கையும் முடிஞ்சுச்சு நிறைய பேர் வந்து காயமும் பட்டாங்க இந்தப் படுகொலை சம்பவம் வந்து அப்போது வந்து ஒரு நாட்டில் பெருசாக பேசப்பட்டுச்சு அதை பற்றி அந்த ஜென்ரல் டையர் வந்து அவர் அவர் வந்து கஷ்டமா கூட ஃபீல் பண்ணாமல் அது ஒரு பெருமையாக போய் அவங்க நாட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தார் அதனால் தான் வந்து என்ன பண்ணாங்க இவர் மங்கள்பாண்டே வந்து அங்கே அவரை போய் கொன்று வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு எழுச்சி உணர்வை வந்து இது பண்ணாங்க இது தேசிய தலைவர்கள்லாம் பற்றி சொல்லணுனா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான் வந்து இந்த அஹிம்சை முறையல்லாம் வந்து பின்பற்றாமல் போய் அவர் வந்து ஹிட்லர்ட்ட வந்து ராணுவ படையெல்லாம் கேட்டு அதெல்லாம் வந்து பெற்றுக் கொண்டு வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரத்துக்காக எழுச்சி நாயகனாக தெரிஞ்சார் அவரால் வந்து நிறையா நன்மைகள் வந்து நாட்டுக்கு நடந்து சுதந்திரம் இந்திய சுதந்திரம் வந்து அவரால் சீக்கரமாகவே நம்ம நாட்டுக்குக் கிடச்சிச்சு